நாங்கள் வந்துங்க எங்களுடைய அனுபவத்தில் சொல்றேங்க நாங்கள் ஒரு மனுசனுக்கு நாலு லட்சருவா பணம் கொடுத்தங்க கொடுத்து ரெண்டர வருஷம் ஆச்சிங்க ஒரே மாசத்தில் கொடுக்குறன்னு சொன்னதுங்க இப்போ வந்து ரெண்டர வருஷமாயி இன்னி ஒருரூபா காசு கூட கைலிக்கு வரலைங்க கேட்டால் இன்னைக்கி கொடுக்குறங்க நாளைக்கு கொடுக்குறங்க பூமி விற்று கொடுக்குறங்க காட்டு விற்று கொடுக்குறங்க இதைத்தான் சொல்றானுங்க தெளிவான பதிலே வரதில்லைங்க நாமளும் ஒரே மாசத்தில் பூமி விற்று கொடுக்குறதுனால அவங்ககிட்ட எழுதிக்கூட வாங்கலைங்க அதனால் வந்து நாங்கள் வந்து அசால்ட்டாக விட்டோங்க நல்ல மனுசந்தான் கொடுத்துருவா அந்தமாதிரி பேச்சை அழிக்கமாட்டானு இப்ப பார்க்கும்போதுங்க இந்த பூமியில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது அதுவுமே அக்கா தங்கச்சி பிரச்சனை முடிஞ்சு அண்ணன் தம்பி பிரச்சனை முடிஞ்சு அது அளந்து இனி வந்து யார்யார்க்கு என்னன்னு சொல்லி எங்கே நிற்கிது இவனுக்கு எத்தனை கடன் இருக்குதுனு தெரியமாட்டேங்குதுங்க அதை விற்றால்கூட கடனுக்கு பத்தாது என்னமோ அந்தமாதிரி அதில் இருக்குதுங்க இந்த காசு நம்மளுக்கு வர்றமாதிரியும் தெரியலைங்க அதனால் நாங்கள் போய் வக்கீலையும் அட்வாக்கெட்டெல்லாம் பார்த்து பேசும்போது சரி எப்படியோ கேட்டு பாருங்கள் அதுக்காக வந்து போலீஸ் ஸ்டேசனுக்கு போனால் அங்கேயும் தவனை கேப்பானுங்க வக்கீல்கிட்ட போனாலும் இழுத்து அடிச்சிதான் கொடுப்பானுங்க அப்படினு சொன்னானுங்க அதனால நாம என்ன செய்கிறதுனே ஒன்று முடிக்க முழிச்சிட்ருக்குறேங்க அதனால அதுமாதிரி இன்னும் நிறைய இடத்துல நிறையா பேர் கொடுத்து இதேமாதிரி மாட்டிகிட்ருக்குறனுங்க இன்னைக்கி இருக்கிற கால சந்தர்ப்பத்துக்கு யாரையும் நம்பரமாதிரி இல்லைங்க ஒரு பூமி நம்பி ஓட்றதுக்கும் கொடுக்குறமாரி இல்லைங்க அவனும் கொடுத்தா ஒரு வர்ஷம் ரெண்டு வர்ஷம் ஓட்டிபோட்டு எனக்கு விவசாயம் பண்ண நட்டமாகி போச்சுங்க நான் எந்தரிக்கணுமுன்னா எனக்கு ஒரு ரெண்டு லட்சரூபா கொடுங்க அப்போதான் நான் போவன் அன் நீங்கள் சொன்னமாதிரி நான் போகமுடியாது இல்லாட்டி இனி ரெண்டு வர்ஷம் நாம ஓட்டிட்டுபோறேங்க அதனால அவனுக்கும் பஞ்சாயத்து பண்ணணுமா இருக்குதுங்க கொடுத்தவனுக்கும் பஞ்சாயத்து பண்ணணுமா இருக்குது எப்படிங்க இந்த காலத்தில் யாரை நம்பி என்ன பண்ணுறமாரி இருக்குதுங்க நாமளே எதார்த்தமாக கொடுக்குறோம் அது அவங்க நினைக்கிறதில்லைங்க ச நம காசு வாங்கியாச்சு இனி எப்படியோ ஆகுது அவனும் என்னமோ நம்மகிட்ட நடந்துகிட்ருக்குட்டு அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்குறானுங்க நாம் நடந்து நடந்து பார்க்குறன் வர்றதில்லைங்க எத்தனை நட்ற இது நடக்குறது எப்படியோ கொடுத்தா சரி குடுக்காட்டி சரி நாம்ம இனி என்ன பண்ண முடியும் கொடுத்தாச்சி கொடுத்தா குடிக்க வேண்டியது தான் இல்லாட்டி நம்ம தலைவிதி எப்படியோ ஆக வேண்டியது நாம அனுசரிச்சு போகிறதுதானுங்க அதனால வக்கீலை போய் பார்த்தாலுமே இது வந்து நீங்க கொடுத்து போட்டு நாங்க கே கோட்டுக்கு போய் அவள் வந்து மாச இத்தனி கட்டுறன்னு சொல்லுவானுங்க எனக்கும் அவருக்கும் ஃபீஸ் கொடுத்து அப்றம் போலீஸ் ஸ்டேசனுக்கு போனால் அவருக்கும் காசு கொடுக்கோணுமாருக்குதுங்க அது பணம் வருதோ வராமல் போகுதோ எனக்கு இத்தனை கொடு அப்போத்தான் நாங்கள் கேஸே டீல் பண்ணுவேன் அப்படிங்குறானுங்க வக்கீலுகிட்ட போனாலும் எனக்கு ஃபீஸ் கொடு எனக்கு பணத்தை கொடுத்துபோட்டு இந்த காலத்தில் அவனுக்கு டீம் போய்ட்டு இவனுக்கு டீம் போய்ட்டு நீங்கள் என்னங்க பண்ண முடியும் இந்தமாதிரியெல்லாம் காலம் இருக்குதுங்க அதனால் நாம இனி ஒன்னும்கு யாருக்கு கொடுத்தாலுமே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரோம் ஒரு பத்தாயிரத்துக்குள்ளே கொடுத்தா எதோ ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க அதுக்கு மேலே கொடுக்குறபோது இந்த காலத்தில் யாருமே நம்ப முடியாதுங்க கூட பிறந்த அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும் சரி அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரிங்க யாராக இருந்தாலும் காலம் நம்புகிறமாரி இல்லைங்க சத்தியமாக சொல்றேங்க நாமலாம் கொடுத்துப்போட்டு கண்ணில் தண்ணி விட்ருக்குறனுங்க காசை அங்கே வாங்கி இங்கே வாங்கி கொடுத்துப்போட்டு நாம கடன் கட்டிட்ருக்குறேங்க